அம்மா இன்னிக்கு எங்கள் பையனுக்கு பிறந்தநாளு அதுக்கு வந்து இனிப்பு தின்பண்டங்கள் எல்லாம் வேணும் எல்லாம் இருக்கா உங்கள் கடையில் எனக்கு வந்து லட்டு ஜிலேபி கேக்கு பாதுஷா இதெல்லாம் வேணும் இனிப்பில் தின்பண்டங்களில் வந்து முறுக்கு மிக்சர் தட்டுவடை இதெல்லாம் எனக்கு வேணும் சரி சரி சின்ன குழந்தைங்கள்லாம் வருவாங்க பெரியவங்க எல்லா வருவாங்க இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சதாக இல்லை இன்னிக்கு புதுசாக போடுறிங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க அம்மா ஓகேங்க அம்மா சரி சரிங்கம்மா எங்களுக்கு வந்து எல்லாம் குழந் எல்லாம் குழந்தைங்கள்லாம் வர்றாங்கள்ல அதனால எல்லாமே எங்களுக்கு வந்து இன்னிக்கு போட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு எங்களுக்கு தாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீமு எல்லாம் இருக்கா சரி சரிங்க இந்த முறுக்கு லட்டு இனிப்பெல்லாம் எவ்வளோங்கம்மா கிலோ சரி சரி இதெல்லாங்கம்மா கேக்கு ஒரு கிலோ எவ்வளோங்கம்மா சரி சரிங்கம்மா ஐஸ்கிரீமு ஒன்று சரிங்கம்மா நாங்கள் இவ்வளோ வாங்குகிற எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கொடுங்க சரி சரிங்கம்மா எனக்கு எல்லாம் இதெல்லாம் மதியானம் வேணும் எனக்கு மதியானம் வந்து நீங்கள் எல்லாம் பார்சல் கொண்டு வந்துருங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க எங்களுக்கு ஆ சரிங்கம்மா நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகறேன் நீங்கள் வந்து எனக்கு வீட்டுக்கு மதியானம் எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க ஆ நான் கொடுத்துவுட்டுட்றங்க நீங்கள் பார்சல் கொண்டு வாங்க நாங்கள் எல்லாம் காசு கொடுத்துவுட்டுட்றோம் ஆ சரிங்க நீங்கள் அனுப்ச்சுவிடுங்க நான் பார்சல் கொடுத்துவுடுங்க நான் எல்லாம் கொடுத்து அனுப்ச்சிட்டுறேன் ஆ சரிங்க